ஹலோ தம்பி வெ பிரதீப் செக்யூரிட்டியா வந்து நம்ம ஷெட்டுக்கு கார் வரும்பா அது கார்லாம் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கிளீன் பண்ணி கார் கீலாம் வாங்கி வச்சிருப்பா சரிப்பா சரிப்பா ந எப்படிப்பா நம்ம கார்லாம் எப்படி சேஃபாக இருக்குமா எந்த பிரச்சனையும் வராதில்ல சரிப்பா எப்படிப்பா நம்ம கார்லாம் எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்களா இல்லை கார்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருக்காப்பா சரிப்பா வேறு ஏதாச்சும் இன்னும் ஆஃபர்லாம் இருக்காப்பா நம்ம கா ஷெட்ல சரிப்பா இப்போ நம்ம காருக்கெலாம் பார்ட்ஸ் சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் கார்ல ஃபிட் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் சின்ன சின்ன பார்ட்ஸுலாம் கிடைக்குமாப்பா சரிப்பா நம்ம கார்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு க ஸ்க்ராட்ச் ஆகியிருக்கு அதெலாம் எப்படிப்பா சரி பண்ணிடலாமா சரிப்பா சரிப்பா நம்ம கார்லாம் கொஞ்சம் பார்த்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படிப்பா இது ஆயில் மாத்தணும்பா மைலேஜ் தர மாட்டுது ந நம்ம கார்லாம் அது எப்படிப்பா பண்ணலாம் கொஞ்சம் சரிப்பா சரிப்பா எதுவும் ஆகாதுல்ல அதுக்கப்பறம் ஆயில் மாத்தினா கார் கரெக்டாக இருக்குமில்ல மைலேஜ்லாம் தரும்ல பழைய மாதிரியே எப்படிப்பா நம்ம ஷெட்ல செக்யூரிட்டி எல்லாம் பலமாக இருக்கா கேமராலாம் இருக்கா வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சரிப்பா எப்படிப்பா இது அனிமல் இதுமாதிரி ஏதாச்சும் பிரச்சனைஅதெல்லாம் எதுவும் இல்லைல்ல சரிப்பா சரிப்பா நம்ம காரோட கீலாம் வாங்கி வைச்சிருப்பா வா பார்த்துக்கப்பா தேங்க்யூப்பா சரிப்பா சரிப்பா தேங்க்யூப்பா ஆ அனுப்புறேம்பா